பெருமைக்குரிய விஷயம்னா நான் படிக்கலை பத்தாவது வரைக்கும் தான் படித்தேன் ஆனால் என் பொண்ணுங்கள வந்து ரெண்டு பேர்த்தையும் ஓரளவுக்கு டிகிரி வாங்குற அளவுக்கு படிக்க வைச்சேன் அவங்களும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிஎஸ்சி பிஏட் முடித்திருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் டீச்சர் ட்ரைனிங் இது முடித்திருக்காங்க இப்போ அதுவே எனக்கு பெரிய அதே எனக்கு பெரிய சாதனை தான் அப்பறம் என் மனைவி வந்து எட்டாவது வரைக்கும் தான் அவங்கள வந்து நான் ஊராட்சி மன்றம் உறுப்பினராக்கி இந்த வீதிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் அவங்க காலத்தில் எனக்கு என்ன மனசில் தோணுச்சோ அந்த விஷயத்தை எல்லாம் நான் வந்து செஞ்சேன் நிறைய ஒர்க் எல்லாம் செஞ்சு இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய விஷியங்கள் எல்லாம் செஞ்சுருக்கேன்